பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு எதுக்கு போகிறோமுன்னா ஒரு விசேஷமுன்னா மண்டபம் அங்கே தான் இருக்கும் போவோம் கோயில்கள் பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பெரிய கோவில்ருக்குது அங்கே போகிறோம் துணி எடுக்கிறது நகை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகிறோம் கிராமங்களுக்கு எதுக்கு போகிறோம்னா ஒரு காய்கறி வாங்குறது டீ சாப்பிடுறது இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்காக போயிட்டு வர்றோம் பெரிய நகரங்களுக்கு ஏதோ மாதம் ஒரு தடவை ரெண்டு தடவை போயிட்டு வருவோம் பக்கத்தில்ருக்கற கிராமங்களுக்கு தினம் ஒரு தடவை ரெண்டு தடவை போயிட்டு வருவோம்